நகர்ப்புற விளையாட்டு கிராமப்புற விளையாட்டுனு ரெண்டெலாம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இதில் என்ன இது வித்தியாசம்னால் அது நகரம் கிராமம் இது ரெண்டும் தான் வித்தியாசம் இது ரெண்டும் விளையாட்டெலாம் ஒன்று தான் கிராமப்புறத்தில் விளையாடும் போது பார்த்துக்கிட்டிங்ன்னா இந்த ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சேர்ந்து விளையாடலாம் ஆனால் நகர்புறத்தில் பார்த்துக்கிட்டிங்ன்னா இந்த ஜாலி அந்தமாதிரி எதுவுமே கிடையாது விளையாட்டுனால் விளையாட்டு அது மட்டும்தான் அங்கே வந்துட்டு கோச்சின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்துட்டு விளையாண்டு அந்தமாதிரி தான் இருக்கும் ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம் என்ன வேணாலும் விளையாடலாம் எந்த விளையாட்டு வேணாலும் விளையாடலாம் கோச் இருக்க மாட்டார் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க ஜாலியாக விளையாடலாம் இதில் எது பெஸ்ட்டுன்னால் கிராமப்புற விளையாட்டு தான் பெஸ்ட்டு ஏன்னால் அதில் தான் ஓடியாடி விளையாட முடியும் ஜாலியாக இருக்கலாம் சிரிக்கலாம் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஜாலியாக இருக்கலாம் இதில் வந்து நகர்ப்புற விளையாட்டு வந்து ஜாலியாக இருக்கலாம் பட் ஆனால் வந்துட்டு இந்த கிராமத்தில் விளையாடுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அங்கே கிடைக்காது அவ்வளோதான் இதில் இதில் வந்துட்டு கிராமத்தில் விளையாடுகிறது மட்டும்தான் ரொம்ப நான் இதுன்னு சொல்ல வரலை ஆனால் ரெண்டுமே வந்துட்டு விளையாட்டுனால் விளையாட்டு தான் ரெண்டும் ஒன்று தான்